நான் என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு கொடைக்கானல் போகணும்ன்ட்டு இருக்கேன் கொடைக்கானல் வந்து ஒரு நல்ல சீனரி உள்ள பிளேஸ் ஒரு வெக்கேஷனுக்கு ஒரு ஆப்ட்டான பிளேஸ் அதுவும் வந்து இந்த சில் கிளைமேட்டில் போனால் அங்கே இருக்கிற அந்த கிளைமேட்டை நல்லா நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு வெக்கேஷன் போகணும்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஹில்ஸ் ஸ்டேஷன் வெக்ககேஷனாக தான் இருக்கும் ஒரு ரெசார்ட் புக் பண்ணிட்டு டூ த்ரீ டேஸ் அங்கே வந்து நேச்சரை அட்மையர் பண்ணிவிட்டு அந்த சில் கிளைமேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து நம்மளோட டேஸை வந்து ஸ்பென்ட் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு அங்கே போனால் நிறைய நம்ம பார்க்காத விஷயங்கள்லாம் பார்க்கலாம் தென் அங்கே நிறையா ஃபுட் ஃபுட்ஸ்லாம் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் அந்த கொடைக்கானல் ஹில்ஸை நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்ல மேலேருந்து நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும் ஹில்லில் இருந்து நம்ம கீழே பாக்குறதுக்கெல்லாம் நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும் ஆனால் அது இல்லாமல் ஒரு நல்ல சிட்டி டூர் போகணும்னா அது கண்டிப்பாக பேங்ளுர் இல்லை ஏதாவது நல்ல மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக தான் இருக்கும் பிகாஸ் அங்கே நல்லா மால்லாம் இருக்கும் தென் நிறையா ஷாப்பிங் பண்ண ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அது இல்லாமல் மாலில் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி நிறைய இருக்கு வெரைட்டீஸ் ஆஃப் பிளேஸஸ் இருக்கு அங்கேயும் எக்ஸ்புளோர் பண்ணுறதுக்கு ஸோ இதெல்லாம்தான் பிளேஸஸ் என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போகிறத்துக்கு